பின்னலாடை தயார் பண்ணுறேங்க அதில் வந்து ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் வந்து பிங்க் கலருக்கு டார்க் ப்ளூ ஜாக்கெட் போட்டால் நல்லாயிருக்கும் வந்து டசரு கலரு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து மெரூன் கலரு பிளவ்ஸ் வரும் அது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து அந்த சம்பங்கி கலரு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அது நல்லா எடுப்பாக இருக்கும் சிகப்பா இருக்கிறவங்க வந்து அரக்கு கலர் மெரூன் கலர் பச்சை கலர் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அதை வந்து கலர் டிப்ஸு வந்து வேணும்னால் நீங்கள் வந்து அதில் புக்கு விற்கிறாங்க அதில் வந்து நாங்கள் கலரு பார்த்துக்கலாம் அதில் எல்லாம் நம்பர் போட்டு எழுதியிருப்பாங்க ப்ளூ கலரு பச்சை கலர் மெரூன் கலர் இந்த மாதிரி கலருக்கு எது மேட்சாகும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து ரெடி பண்ணுறோம்